திருப்பூர்ல பார்த்தோம்ன்னா முப்பது சதவீத மக்கள் வந்து விவசாயத்தொழில் நடத்தி வருகிறாங்க அதில் வந்து நிலக்கடலை கரும்பு நெல் பயிர் வகைகள் எல்லாமே இங்கே வந்து பயிர் செஞ்சிகிட்ருக்காங்க முடிந்த வரைக்கும் எல்லாமே வந்து இயற்கை உரங்கள்ல அதிகமாக எடுத்துக்கிறாங்க மண்புழு உரம் இதுமாதிரியெல்லாந்தான் பண்ணி உற்பத்தி பெருக்கிட்ருக்காங்க தொழில்நுட்போம் வகையில் பார்த்தோம்ன்னா இயற்கை உரங்களே அதிகமாக கொண்டு வந்துட்டு ரசாயன உரங்களை வந்து குறச்சிட்ருக்காங்க அப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பல்லடம் பல்லடத்தில் வந்து மண் பரிசோதனை நிலையம் இருக்குது அது வந்து நடமாடும் மண் பரிசோதனை நிலையம்மாதிரி கொண்டு வந்துகிட்ருக்காங்க ஒவ்வொரு விவசாயி ஏரியாவுக்கும் போய்ட்டு அங்கே போய்ட்டு மண்ணை நேரடியாகவே பரிசோதனை பண்ணி அதுக்கு தேவையான என்ன நம்ம வந்து ரசாயன உரத்த குறச்சிட்டு நம்ம இயற்கை உரங்களை வந்து அதிகமாக கொண்டு வந்து விவசாயத்தை வந்து நல்லா மேம்படுத்துகிறக்காக தொழில்நுட்பமா கொண்டு வந்துகிட்ருக்காங்க அதேமாதிரி பார்த்தோம்ன்னா அவநாசிலேயும் இதேமாதிரி மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு தயாரிச்சிகிட்ருக்காங்க அங்கேயும் நிறையா உரங்கள்ல ரசாயனம் உரங்களெல்லாம் குறச்சிட்டு மண்புழு உரங்கள் மூலமாக வந்து விவசாயத்தை வந்து நல்லா மேம்படுத்தி கொண்டு வந்துகிட்ருக்காங்க பெரும்பாலும் பயிர் வகைகள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் தக்காளி பாவக்காய் சுரக்கா வெண்டக்காய் பீர்க்கங்காய் இதுமாதிரியெல்லாம் உற்பத்தியெல்லாம் வந்து நிறையாவே பண்ணிகிட்ருக்காங்க தினந்தோறும் மார்க்கெட்டுக்கு உழவர் சந்தைக்கு வந்து திருப்பூர் டிஸ்ட்டிக்ட்லேயிருந்து திருப்பூர் டிஸ்ட்டிக்ட்ல உள்ள மக்கள் எல்லாருமே வந்து திரு உ உழவர் சந்தைக்கு வந்து நேரடியாகவே வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிகிட்ருக்காங்க நல்லா விவசாயம் வந்து நல்லா மேம்பட்டு வருது இருந்தாலும் வந்து தொழில்நுட்பம் மூலமாக வந்து நம்ம ரசாயன உரத்தையெல்லாம் வந்து பெரும்பாலும் குறக்கறமாரி இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ போட்டிருக்காங்க அதையும் குறக்கிறமாரி எல்லாமே வந்து மண்புழு உரம் இயற்கை உரத்தை வந்து தயாரித்து அதன் மூலமாக வந்து உற்பத்தியை வந்து பெருக்குறதுக்கு இன்னும் ரொம்பவே முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க திருப்பூர் கூடிய விரைவில் வந்து விவசாயத்தில் ரொம்பவே வந்து முன்னோக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சந்தோசமான நம்பிக்கையான ஒரு விஷயம்